வங்கி சேவை சேவையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன டிஜிட்டல் இந்தியா என்ற ஒரு கான்செப்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஆஃப்டர் தான் இந்த டிஜிட்டல் இந்தியா கான்செப்ட்டே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குனு சொல்லலாம் கடந்த ரெண்டா ரெண்டா கடந் ரெண்டாயிரம் அல்ல கடந்த ரெண்டாயிரத்துக்கு மு பிஃபோர் பார்த்திங்கனா வந்து டிஜிட்டல் இண்டியாவில பொறுத்த வரைக்கும் டெவலப் ஆகாமல் தான் இருந்தது இந்த லோன் செக்ஷன்ன பார்த்து பினான்சிஸ் செக்டார்ல லோன்ஸ்ஸுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு ஒருத்தருக்கு லோன் தேவைப்படுதுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் நாங்கள் அவங்க கிட்ட போய் கேட்க போகிறது டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு முன்ன டாக்குமெண்ட்டாவாக இருந்தது லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஃபிஸிக்கல் டாக்குமெண்ட்டை வச்சு தான் வந்து லோன் ப்ரோவைட் பண்ணுணாங்க அது அப் அப்பலாம் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த டைம்ல லோன் கொடுக்குறதுக்கு சரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நேர்ல போய் வாங்குறது அவங்கள்ட்ட சிக்னேச்சர் கை மிஸ்மேட்ச் செக் பண்ணுறது இதனால வந்து ரொம்ப சிரமமாக தான் இருந்தது ஒரு கேஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் அந்த அமௌண்ட் கஸ்டமர்க்கு போய் சேருறதுக்கும் நிறைய வெரிஃபிகேஷன் அந்தமாதிரி ரொம்ப லாட் ஆப் ப்ராப்லம்ஸ்லாம் இருந்தது இப்போது பார்த்திங்னா வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் பார்த்திங்கனாக்க டிஜிட்டல் இந்தியா ஆஃப்டர் வந்த பிறகு பார்த்திங்கனாக்கா இப்போது வந்து கஸ்டமர்ஸ் வந்து டேரக்டாக பேங்க்குக்கே வர வேண்டிய சூழ்நிலை இல் இல்லை என்ன ஏன்னு சொல்லணும்னால் வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் கொண்டு வந்து பிறகு பார்த்திங்னா வந்து ஒன்லி ஃபார் எல்லாமே வந்து அவுங்க ஆன்லைன்லையே வந்து ஃபோட்டோ காப்பிஸ் எடுத்து அனுப்பிடுறாங்க அதனால வந்து குயிக்காக வந்து லோன் பாஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் லோன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க ஜஸ்ட் ஓகேன்ற ஒரு ஒரு ஒரு கிளிக் பண்ணால் போதும் அடுத்த செகண்ட்டே பார்த்திங்கனா வந்து அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து விழுந்துடுது இந்தமாதிரி ஒரு டெவலப் டெவலப் ஆயிருக்குது இனிமேல் பார்த்திங்கனா வந்து பண பரிவர்த்தனை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா வந்து போன் பே கூகுள் பே இந்தமாதிரி இணைய சேவைகள்லாம் இருக்குது இதனுடைய அட்வான்டேஜ் பார்த்திங்கனா வந்து நம்ம டேரெக்டாக போய் பேங்க்குக்கு போய்ட்டு பணத்தை டெபாசிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்ததுமாதிரி இது ஃபோன் பே மூலியமாக வந்து குயிக்காக வந்து ட்ரான்ஸ்வர் பண்ணுறோம் இதிலையும் வந்து நிறையா சைபர் ப்ராப்லம்லாம் இருக்குது இதில் வந்து நிறையா இதில் வந்து அன்வாண்டட் கால்ஸ்லாம் வரும் இதலாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல வந்து நெகட்டிவ் வரும் அந்த நெகட்டிவ் வந்து நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணனும் ரெமடி இப்போ எல்லாம் எங்கே போய் இப்போ எல்லாம் மனி மனி பொறுத்தவரை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து கேஷ்லஸ் மனியாக தான் இப்போது இருக்குது இப்போது எல்லாமே வந்து அதை நம்ம டேரெட்டாக வந்து ஃபோன்பே மூலயமாவே வித்ட்ரா பண்ணுறோம் பர்ச்சஸ் பண்ணுறோம் எல்லாமே பண்ணி இது சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனையில் ரொம்ப பங்கு வகிக்குது இது மேலும் பார்த்திங்னா வந்து பேங்க் ரிலேட்டடா பார்த்திங்கனா வந்து எல்லாருடைய பேங்க் டெபாசிட் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா வந்து நம்ம யாரும் வந்து பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே அவங்கவுங்க ஆதார் கார்ட் அந்தமாதிரி வந்துருச்சு அதில் இருந்து பணம் எடுத்துக்கலாம் ஏடிஎம் கார்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் இந்தமாதிரி நிறையா சேவைகள் இருக்கிறதுனால அது மூலயமா வந்து பணத்தை எடுத்துக்கலாம் நம்ம ஈஸியாக இருக்குது மேலும் பார்த்திங்கனா வந்து இது இன்னும் பியூச்சர்ல பார்த்திங்கனா வந்து இப்போ அதுதான் டிஜிட்டல் இந்த டெபிட் கார்ட் கிரெடிட் கார்ட் எல்லாமே வந்து ஒரு ஒரே குடையின் கீழ் வந்து ஒரே ஒரு கார்ட் சிட்டிசன்ஸ் ஆப் இண்டியானு ஒரே கார்ட் ஒரு திட்டம் ஒன்று நம்ம இந்திய அரசாங்கம் வந்து முன் முன்னடி முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து பணப்பரிவர்த்தனை பொறுத்தவரைக்கும் வந்து நல்ல பயனுள்ள ஒரு திட்டம் தான் வந்து இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு மேலும் பார்த்திங்கனா வந்து இந்த ஹோம் லோன் பெர்சனல் லோன் எந்த ஒரு உரிய பினான்சியல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இப்போது சிஸ்டமேட்டிக்காக தான் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆன்லைன் பரிவர்த்தனை கொண்டு வந்திருக்காங்க ஒரு நல்ல விஷயோம் தான் இது மேலும் பார்த்திங்கனா வந்து இதில் இதில் இந்த படிக்காத மக்கள்லாம் இருப்பாங்க இவங்களுக்குலாம் வந்து அந்த ஆன்லைன் பரிவர்த்தனை அதை பற்றின ஒரு அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து க இல்லாமல் இருக்குது அதை வந்து அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கணும் ஐ மின் அதை எப்படி அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் இருக்குது அதுக்கு ட்ரெயின்னிங்ஸ் கு கொடுத்தா நல்லா இருக்கும் மேலும் பார்த்திங்கனா அவங்க வந்து நிறையா அன் அன்வாண்டட் கால்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு போகிறதுனால அவங்க வந்து எங்கள் நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து க மிஸ் ஆகிவிடுமோ என்ற அச்சமும் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது இந்த பரிவர்த்தனையில் ஆஹா நல்லது ஒரு விஷயம் இருக்குனாலும் கெட்டதும் ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது அவங்குளுக்கு வந்து மேல்படி நிறையா புரிதல் இருக்க வேணும் இருக்க இருக்க வேண்டும் அதுக்காக அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் மேலும் வந்து அவர்களுக்குரிய பணப்பரிவர்த்தனை மூலம் வந்து நிறைய பணங்கள் வந்து அரசாங்கத்திற்கும் சரி மக்களுக்கும் சரி பணம் கூடிய விரைவாக வந்து பணம் கையில் கிடைக்க வாய்ப்புகள் ஏற்பட்டு உள்ளது மேலும் பார்த்திங்கனா வந்து ஆன்லைன் சர்வீஸ்ஸஸ் நிறையா இது இது இதன் வழி இதன் பயனாக மக்களுக்கும் நான் வந்து சிறந்த முறையில் வந்து சர்வீஸ் சென்டர்கள் வந்து ஒரு பொது சேவை மையம் என்ற ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் இண்டியா மூலம் புது வந்துட்டு சிஎஸ்சி என்ற பொது சேவை மையம்மாதிரி நிறையா துவங்கப்பட்டு இதனால் வந்து மக்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகளும் வேற ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இதன் மூலம் நான் சொல்லும் நான் சொல்லக்கூடிய கருத்துகள் என்னவென்றால் டிஜிட்டல் இண்டியா என்பது வரவேற்க தக்க விஷயம் அதுவும் நாளை இந்தியாவை வந்து டிஜிட்டல் இண்டியாவாக கட்டமைப்போம் என்று கூறிக்கொள்கிறேன்